ஹலோ சொல் சொல்லுங்கம்மா யார் ஆ ஆ ஆமாம்மா நீங்கள் யார் உங்கள் ஸ்டீரீட்டா நீங்கள் என்ன ஊர்

சரிங்க மேம் சரிங்க மேம் நாங்கள் எல்லா இடத்துக்கும் கரெக்டான டைமுக்கு தான் போட்டுட்டுருக்கோம் அதேமாதிரி உங்கள் பம்ப்பெல்லாம் எங்காச்சும் டேமேஜாக இருந்திருக்கும் அதனால் தான் உங்களுக்கு சரியாக தண்ணி வந்திருக்காது இனிமேல் கரெக்டாக போடுறோம் உங்களுக்கு எந்தெந்த டைமில் தண்ணி வரணும்னு சொல்லுங்கள் காலையில் எந்த டைமு ம் ஈவினிங்கு ஓகே மேம் நாங்கள் பாத்துக்கிறோம் மேம் ஓகே மேம் ஓகே மேம் எத்தனை நாளாக இந்த பிரச்சனை இருக்குது ஓகே மேம் சரிங்க மேம் சரிங்க ஓகே மேம் ஓகே மேம் நாங்கள் பாத்துக்கிறோம் சரிங்க மேம் நாங்கள் பாத்துக்கிறோம்

ஆ வந்து சப்ளையர்ட்டே சொல்லி போட்டுத்தர சொல்கிறோம் கரெக்டாக உங்களுக்கு ஏழு டு ஒம்போது ஈவ்னிங் வந்து நாலு டு ஆறு தானே மேம் நாங்கள் பாத்துக்கிறோம் ஓகே மேம் டூ வீக்ஸா டூ வீக்ஸாகவா சரிங்க மேம் நான் பேசி பேசி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் மேம் ஆ மற்றபடி மற்றபடி மற்ற இதெல்லாம் தண்ணி கரெக்டாக வருதா மேம் குடிக்கிற தண்ணியெல்லாம் ஓகே மேம் ஓகே மேம் பாத்துக்கங்க இது க்ளீனாக க்ளீனாக தான் அனுப்புகிறோம் ஆனால் க்ளீனாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறிங்க எல்லோரும் எது ஓகே மேம் இனிமேல் கரெக்டாக வரும் மேம் டஸ்ட்டெல்லாம் இல்லாமல் கரெக்ட் டைமுக்கு உங்களுக்கு தண்ணி வரும் மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம்